ஆ கேட்குது சொல்லுங்கள் யார் பேசுறீங்க ஆ சொல்லுங்கள் என்ன வேணும் சார் சரிங்க சார் ஓகே சார் ஆ எவ்வளோ நாள் லீவ் வேணும் சார் இல்லை சார் இப்போ பொண்ணு வந்து ட்வெல்த் படிக்குது ட்வெல்த்துடைய இம்பார்ட்டண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் கோவில் போகறது முக்கியம்தான் ஆனால் வந்து படிப்பு வாழ்க்கைக்கு படிப்பு தான் முக்கியம் ஒன் வீக் லீவ் எல்லாம் எடுத்திங்கன்னா போர்ஷன்ஸ் ரொம்ப லாக்காகும் நீங்கள் அதையும் பார்த்துக்குணும்ல சார் அது தெரியுது நல்லா படிக்கிற பொண்ணு தான் கிளாஸ்ல எல்லாம் அட்டென்ட்டிவ்வாகதான் இருக்கா அப்படி அட்டென்ட்டிவ்வாக இருக்கிற பொண்ணு ஒரு வாரம் லீவ் போட்டானா அவளுக்கு போர்ஷன்ஸ்லாம் லாக்காகும் அப்போ யார் அவளுக்கு சொல்லித்தருவா திரும்பி அந்த போர்ஷன்ஸ்லாம் சரி

சரி சார் ஓகே சார் கோவில்னால் நான் விட்றேன் இனிமேட்டு நீங்கள் இப்படி லீவ் வந்து கேட்காதீங்க பாப்பா நல்லா படிச்சு எக்ஸாம்ஸ் வந்து எழுத்துட்டும் அப்புறோம் நீங்கள் வெக்கேஷன் டைம்மில் நீங்கள் போயிக்கோங்க இந்த ஒரு டைம் நான் விட்றேங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி சார்